தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அரசாங்கம் நிறையா வாய்ப்புகளை ஏற்படுத்தியே கொடுக்கறதுக்கு முன் வராங்கள் நிதி வசதியே இல்லாத மக்கள் கூட தன்னோடைய படிப்பு அறிவு இதெல்லாம் வச்சு கம்ப்யூட்ரு இதைமாரி பொருளை வாங்கி வச்சு ஜெராக்ஸ் மிஷினு இதைமாரி பொருளை வாங்கி வச்சு அவங்க தொழில் செய்கிறதுக்கு வேண்டிய லோன் வசதிகள் எல்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது அதனால அவங்க அதை பயன்படுத்தி லோன் மூலயமா அந்த பொருளை வாங்கி வச்சு அவங்க தொழில் செய்கிறாங்க தொழில் செய்கிறாங்க மலாட்டா கேக்கு இந்தமாதிரி பொட்டலம் ஐட்டம்லாம் விக்கிறவங்கள்லாம் பில்லிங் மிஷினை பயன்படுத்துகிறாங்க அதனால அவங்க எவ்வளோ பொருள் விற்கிறாங்க எவ்வளோ இது பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவங்க அந்த மிஷின் மூலயமா தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த வசதி வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்புறம் ஒருத்தர்க்கிட்ட பொருள் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ அவங்க வந்து பெ பணத்தை வந்து செலுத்தாமல் பேடிஎம் கூகுள்பேன்ற முறையை பயன்படுத்துகிறதுக்கு அரசாங்கம் வழிவக செஞ்சிருக்குது அதனால் அவங்க வந்து பணத்த சே வந்து த அங் ஒரு இடத்துலேந்து இன்னொரு இடத்துக்குலாம் போகாமல் அவங்க வந்து அந்த பில்லிங் மிஷினை இது பேடிஎம்மு கூகுள்பேயலாம் பயன்படுத்தி பணத்தை அனுப்பவோ வாங்கவோ வசதியாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அரசாங்கம் இப்போ மக்களுக்கு எவ்வளோவோ வகையில் தொழில்முனைவோர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் செஞ்சிக்கொடுத்து மக்களை வந்து அ தொழில் செய்கிறதுக்கு உ தூண்டுதல் பண்ணி அவங்கள முன்னேற்றி கொண்டு இருக்கிறது முன்னேற்றத்துக்கு முன்னேற்ற பாதையில் இழுத்துக்கொண்டுப் போகிறது